மேம் ஜாம்ஸ் டெய்லருங்களா ஆமாம் இங்கே பாய்ஸ் ஹை ஸ்கூலில்தான் பேசிகிட்ருக்கோம்மா ஆ ஆஆ பிரின்சிபால் பேசிகிட்ருக்கேன் ஒன்றும் இல்லைம்மா நமது ஆன்வல் டே ஒன்றாந்தேதி வருது ஸோ கொஞ்சம் யூனிஃபார்ம் கொ கொஞ்சம் பதினாறு செட்டு வேணும் ஸோ நம்ம பக்கத்தில் கேட்கும்போது நம்ம இது நல்லா பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்க ரெண்டு மூணு ஸ்கூல் பண்ணிக்கிறதா பார்த்தேன் நல்ல சீக்கிரமாகவும் கொஞ்சம் டிசைன்னாகவும் நம்ம கேட்கற டைமிங்கில் கொடுத்துறதா சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி ஆ ஓகே ஓகே ஓகே அது தான் சரி அதுதான் இது என்ன சார்ஜி பண்ணுறீங்கம்மா ஒரு செட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரெடா சரிம்மா இல்லை மோஸ்ட்லி நீங்கள் தான் வர வேண்டியதாக இருக்கும் ஓகே ஓகே ஓகே ஆ ஆஆஆ ஆ ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா நான் உங்கள் பசங்களுக்கு டைமிங் சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்ம்மா ஆக்ஷுவலி நான் துணி அளவு உங்கள் நீங்கள் அளவு எடுத்த பின்னாடி நான் போய்விட்டு பர்ச்சேஸ் பண்ணுமில்ல ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுல்லைங்களா ஓகே ஓகே ஓகே ம் இல்லை அதுதான் ஒரு ஒரு த்ரீ கலர்ஸ் தான் வேணும் ஸோ கொஞ்சம் பா பா சைஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்க அளவு எடுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டு டிரெஸ்ஸு இங்கே யூனிஃபார்ம் வந்து ஒரே மாதிரி தான் வரும் பசங்கள் தான் கொஞ்சம் ஹைட்டு குள்ளமாக அப்படி இருப்பாங்களோ ஒழிய மற்றபடி உங்களுடைய ஸ்டிச்சிங்கு ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது நல்லாவும் இருக்கணும் ம் ம் ஓகே ஓகே ஏன்னால் இப்போது அவர்களுக்கு பசங்கள் பேரண்ட்ஸ் தாம்மா இது பண்ணுறாங்க யூனிஃபார்முக்கு ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க நம்மளும் அவர்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க முடியாது ஸோ அவங்க ஒரு சார்ஜி சொல்லியிருக்காங்க பட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறது நாம் ஸ்கூல் இது தான் பேர் பண்ணணும் கொஞ்சம் நல்லா பண்ணிக் கொடுங்க ஆ எனக்கு ஒன்றாந்தேதி ஆனுவல் டேனால் எனக்கு ஒரு இருபத்தொன்பதாந்தேதி அப்படி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்திட்டிங்கன்னா தான் ஆ ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்கே டீச்சர்ஸ் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இந்த மாதிரி இது சொன்னிங்களாகன்னால் டக்குனு அந்த ஸ்டூடெண்ட்டை காட்டிவிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ம் ஆ ஓகே ஆ ஆ ஓகேம்மா ஓகே ஓகே ஓகேம்மா கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு இல்லைன்னா சீக்கிரமாக மார்னிங்கே நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் டக்குனு வந்துடுங்க நான் பசங்களை அசம்பல் பண்ணிடுறேன் ம் ஓகேங்க ஓகே தேங்க் யூ